ச சார் சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் நீங்கள் யார் எங்கேயிருந்து பேசுகிறிங்க

ஓகே சார் தமிழ் பேப்பரா இங்கிலீஷ் பேப்பரா சார் தமிழ் மட்டுமா சார் மா சா மாலையிலையும் போடணுமா இல்லை காலையில மட்டுமா ஆ காலையில எத்தனை மணிக்கு சார் போடுணும் நான் நால் மணியிலேந்து லைனுக்கு வருவேன் சார் ஆ சரிங்க சார் தமிழ்மணி தினதந்தி தி ஹிந்து இதில் எந்த பேப்பர் சார் உங்களுக்கு வேணும் ஆ சரிங்க சார் ஒரு நாளைக்கு அஞ்சுருவா சார் மந்த்லி நீங்கள் நூற்றிம்பதுருவா பே பண்ணுற மாதிரி இருக்கும் சார் ஆ ஆ ஆமாம் சார் நீங்கள் மாதம் மாதம் தான் எனக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் நாளைக்கே நான் வந்துடுறேன் சார் அட்ரஸ் மட்டும் எனக்கு சொல்லுங்கள் நான் நோட் பண்ணிக்கிறேன் ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஆ தேங்க் யூ சார்